பிரயாணன்றது பார்த்திங்கனா எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் எல்லோருமே வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தோடவோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடவோ ஒரு வெக்கேஷனோ இல்லாட்டி சுற்றுலா பயணமோ அந்தமாதிரி பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி ரொம்ப வருடங்கள் கழித்து என்னோடய சொந்த ஊருக்கு நான் வந்து என் குடும்பத்தாரோடு என் கொழந்தைக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம் ஸோ அந்தவொரு ஒரு ஒரு பயணம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுனால் ஒரு ஈர்ப்பை கொடுத்துது என்னோடய சொந்த ஊருக்கு அது வரைக்கும் நான் பார்க்காத நிறைய விஷயங்கள் நான் அந்த இடத்துல பார்த்து அனுபவப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு போனது என்னவோ ஒரு மூணு நாளைக்காக மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருந்து தங்கி எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப அன்பாக இருந்து எல்லாருக்கூடைவும் பழகுறதுக்கும் என்ன அங்கே அடையாளம் தெரிஞ்சவங்கோ தெரியாதவர்களும் வந்து எங்கூட பேசி ஒரு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல அனுபவம் மறக்க முடியாத அனுபவமாக வந்து என் வாழ்க்கையில் பதி பதிஞ்சுப் போச்சு அது